என்னோடய லட்சியம் என்னோடய லட்சியம்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நான் நல்லா படிக்கணும் நல்லா படித்து ஆல் ஆல் க்ளியர் பண்ணணும் ஆல் க்ளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்குப் போகணும் வேலைக்குப் போயிட்டு நல்ல ஒரு இடத்த சூஸ் பண்ணி நல்ல ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆஃபீஸர் ஆகணும் அதுக்கப்புறம் சம்பளம் கொஞ்சம் அதிகமாக பெட்டராகனு பெட்டர் ஆனதுக்கப்புறம் வீட்டு ஃபர்ஸ்ட்டு அடுத்து என்னோடய வீட்டை வந்து பெரிய வீடாக கட்டணு பெரிய வீடு மாடி வீடு மாதிரி கட்டணும் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் அண்ணனுக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனுக்குத் தனியாக வீடு அவனுக்குத் தனியாக வீடு கட்டிவிட்டு அவனை தனியாக அனுப்பணும் அதுக்கப்புறம் அக்கா அக்காவோடய அக்காவுக்கு தேவையானது எல்லாத்தேயும் பண்ணி அக்காவுக்கு பீரோ அக்காவுக்கு செய்கிறத எல்லாத்தேயும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா அம்மா அப்பாங்கலாம் நல்லா பார்த்துக்கணும் நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் அதுக்கப்புறம் நான் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் எனக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் சம்பளம் அதிகமாக சம்பாரித்து அதுக்கப்புறம் ஃபாரின் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி ஃபாரின் போகணும் ஃபாரின் போயிட்டு ஒரு நாலஞ்சு வருடம் அங்கே இருந்து நல்லா வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்டால் மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வீட்டில் எல்லாத்தேயும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட எல்லோரும் சேர்ந்து அழைச்சிட்டு அதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டு நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும் என்னோடய லட்சியம் அதுதான்